பெண்கள் வந்து பார்த்திங்கன்னாணா இது தான் வேலை செய்யணுனாலா கிடையாது எல்லா வேலையும் வந்து செய்யலாம் கம்பெனிக்கு போகலாம் ஆஃபிசுக்கு போகலாம் எல்லாமே வீட்டு வேலை செய்யலாம் ஒரே வேலை இல்லைதா புராமே நம்ம வந்து இது தான் செய்யணுன்னுலாம் ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டுக்கு போனால் எல்லாமே நம்ம வந்து பொண்ணுங்களை வந்து இப்போ துணி துவைங்க இது தான் செய்யணும் அது தான் செய்யணுன்லாம் கிடையாது எல்லா வேலையுமே நம்ம செய்யலாம் பெண்கள் வந்து மெய்னாக செய்யக்கூடிய வேலை வந்து சாப்பாடு செய்யணும் துணி துவச்சிக்கிணும் அவங்க அதுக்கு அப்பறம் வந்து வீட்டு குழந்தைங்கள பார்த்துகிட்டும் ஸோ அப்புறம் சுற்றுசூழலை வந்து சுத்தமாக வச்சிக்கணும் மெய்னு வந்து அவங்களும் வந்து வேலைக்கு போயி நல்லபடியாக சாப்பிட்டு நல்லா இருந்து எல்லாமே இது பண்ணிக்கணும் இப்போ ஆம்பளைங்க வந்து பார்த்திங்களானா மினிமம் வந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு வந்து ஒரு டென் தௌசன் டென் ஃபிஃட்டின் தௌசன் டுவென்டி தௌசன் தேவைப்படுது இப்போது அப்பெல்லாம் பார்த்திங்களானா ஐயாயிரம் பத்தாயிரம் இருந்தாலே அந்த குடும்பத்தை வந்து பெருசாக வந்து பாத்துர்லாம் இப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு கிட்டு எப்படியெல்லாம் நம்ம இருந்துக்கிட்டு இப்படித்தான் நான் இவ்வளோதான் இப்போது வந்து எவ்வளோ இருபது ஆயிரம் இப்போ வாங்குனாலேயும் அது வந்து கட்ட மாட்டேன்து ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியிறது இல்லை ச ஆம்பளைங்களுக்கு சம்பளம்ன்றது வந்து இப்போ இருக்க ஜென்ரேசனுக்கு வந்து ஒரு இருபது ரூபாய் இருபத்தி அஞ்சு கம்பல்சரி இருபத்தி அஞ்சாயிரம் இருபது ஆயிரம் கம்பல்சரி வேணும் இது இருந்தாலே நம்ம குடும்பத்தை வந்து ரன் பண்ணி நம்ம நம்ம வந்து சந்தோசமாக